ஆ ஹலோ ஆ யார் யார் ஆ ஆமாங்க பெடி க்ரோ

ஓகே ஓகே ம் ஓகே சார் என்கிட்ட நம்மகிட்ட எல்லா வகையான உரம் இருக்குது இயற்கையாக இயற்கையாகவும் ஆ ஆ ஆ ஓகே இயற்கையாகவும் இருக்குது சார் ஆ இயற்கையாக இருக்குது ம் ஓகே ஓகே சார் ஆ நம்மள்ட்ட எல்லா வகையான உரமும் இருக்குது சார் இயற்கையாகவும் இருக்குது செயற்கையாகவும் இருக்குது இயற்கை வேணுன்னால் நம்மளே ஆளை வெச்சு நம்மளே எல்லாமே ரெடி பண்ணுறோம் மண் உரம் அது ம மண்புழு உரம் மாட்டு சாணம் உரம் எல்லாமே நம்மள்ட்ட இயற்கையாக இருக்குது இயற்கையான பழைய மூலிகை வெச்சு அந்தமாதிரியும் உரம் செய்கிறோம் நம்ம நம்மள்ட்ட எல்லா வகையான உரமும் இருக்குது நீங்கள் என்னமாதிரி வெரைட்டி கேட்குறிங்களோ என்ன குச்சி கெழங்குக்கு அதாவது பயிருக்கு எதுக்கு வேணுமோ அந்தமாதிரி வாங்கிக்கலாம் ஆ ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் அதுதான் நம்மகிட்ட இருக்குது எல்லாமே இருக்குது ஆ ஓகே ஓகே சார் நம்ம இல்லை சார் நம்மளில் எந்த கெமிக்கலும் கலக்காமல் ப்யூரானது நல்லதாக தரமான உரம் இருக்குது நம்மகிட்ட ஓகே ஓகே சார் ஆ ஓகே சார் நான் வரேன் நான் உங்களுக்கு வரேன் நான் வந்து எல்லாம் எத்தனை ஏக்கர் போட்டிருக்கிங்க என்னமாதிரி பயிர் என்னென்னு பார்த்து எல்லாம் நான் உரம் ரெடி பண்ணி தரேன் நான் உங்களுக்கு எல்லாமே

சார் நான் நான் வேணால் கால் பண்ணுறேன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் நான் கால் பண்ணிட்டு வரும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் கால் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வகையான உரம் எல்லாமே நான் அது சொல்கிறேன் வந்து நான் பார்த்துட்டு கூட நானே எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு எல்லாம் தந்துவிட்டு போகிறேன் நானே

இது ஓகே ஓகே சார் ஓ எத்தனை ஏக்கர் சார் வெச்சுருக்கிங்க ஓகே ஓகே சார் நீங்கள் வேணால் நான் கால் பண்ணுறேன் சார் வரும்போது கால் பண்ணுறேன் கால் பண்ணுறேன் ஆ ஆ ஆ ஓகே கண்டிப்பாக ஓகே சார் ஆ ஓகே சார்